ஹலோ சுபாஷ் ஷோ ரூமா அயன் பாக்ஸ் வாங்குகிறதுக்கு அடித்தோம் திருவாரூர்லிருந்துதான் பேசுகிறோம் ஆ அயன் பாக்ஸ்சில் என்னென்ன கம்பெனி இருக்குது ஆ உஷா தாங்க க்ரீன் இருந்தால் போதும் க்ரீன் ஒயிட்டும் இருக்கிற மாதிரி ம்

டிஸ்கவுண்ட் இருக்குமா ஆ நேராக நாங்கள் ஷோ ரூமுக்கே வந்துடுறோம் ம் நாளைக்கே வரோம் ஆ ஆமாம் ஆ ஆ ஆ தரமானதாக இருக்குமில மேம் நல்லதாக தரமானதாக இருக்குமில அயன் பாக்ஸ் பணம் எப்படி கட்டுறது ப

பணம் எப்படி கட்டுறதுல நேரம் பணம் எப்படி வந்து கட்டுறது இல்லை நேராக வரலாமா இல்லை ஜிபே பண்ணலாமா ஜிபே இதுமாதிரி இஎம்ஐயெலாம் ஆ சரி வாரண்டி கார்டெலாம் இருக்குமில ஆ டிஸ்கவுண்ட்னால் நீங்கள் டிஸ்கவுண்ட்னால் எப்படி குறைச்சிப்பி டிஸ்கவுண்ட்டில் எந்த அளவுக்கு குறைச்சிப்பீங்க ஆ ஒ ம் ம் ஆ ஆ கேரண்டி எத்தனை வருஷத்துக்கு இருக்குது அயன் பாக்ஸ்ஸூக்கு ஒன் இயர்க்கா த்ரீ தௌசண்ட்க்கு கொஞ்சம் கீழே கம்மியாக எடுத்தால் டிஸ்கவுண்ட் உண்டா இல்லை கிடையாதா ஓ சரி ஃபோர் தௌசண்ட்டில் இருக்கா ஃபோர் தௌசண்ட்டில் ஆ சரி ரெண்டு எடுத்தால் ஒன்று ஆஃபர் உண்டா ரெண்டு அயன் பாக்ஸ் எடுத்தால் ம் ஆ சரி ஆ ஆ நாளைக்கு காலையில் எத்தனை மணிக்கு கடை திறப்பீங்க

ஆ நாங்கள் அப்போனா ஒரு ஒரு மணிக்கு வரோம் நாளைக்கு காலம்பர ஆ சரி ரெண்டு வச்சுருங்க அயன் பாக்ஸ்ஸு ஆ தேங்க்ஸ்